எனக்கு வந்து ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு கைவினை பயிற்சிக்காக போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் பக்கம் பெண்களாக கலந்து கொண்டோம் அதில் ஓவியமும் கற்று பயிற்சி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஓவியம் வரைறவங்களுக்கு பரிசு அப்படிங்கிறமாரி ஒரு போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் நானும் கலந்துக்கிட்டேன் நான்தான் அந்த இருபத்தஞ்சி பேர்த்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ஸு வாங்கியிருந்தேன் எங்கூட பயிற்சி பெற்ற அனைவரும் என்னைய வந்து ரொம்ப பாராட்டினாங்க பரவாயில்லக்கா இவ்வளோ பேர்த்துல நீங்கள் வந்து நல்லா வரைஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இனி நீங்கள் நல்லா மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள்ன்னு சொன்னாங்க அது வந்து பரிசு வாங்கினது ஒரு பக்கம் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லாரும் என்னையை வந்து பாராட்டினது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோசத்தை கொடுத்தது அந்த ஓவியத்தை நான் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன் அது பார்க்கும்பொலுதெல்லாம் ஏன் ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப சந்தோச படுவாங்க என் பொண்ணுக்கு வந்து பக்கமாக பர்த்டே வந்துருந்துது அந்த பர்த்டேவுக்கு அவ வந்து அவளோட ஃப்ரெண்டுங்களில் இன்வைட் பண்ணியிருந்தாள் அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் வீட்டுக்கு வந்தம்போது ஏய் ஓவியம் அழகா இருக்கு இது எங்கேப்பா வாங்குனீங்க அப்படிங்கிறமாரி என் பொண்ணுகிட்ட கேட்டாங்க ஏன் பொண்ணு வந்து இல்லைப்பா இது வாங்கல இது எங்கள் அம்மாவே பண்ணினது அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப சந்தோசமாக சொன்னாள் அப்படின்னா நீயும் கற்றுக்கலாம்ல அப்படின் சொல்லி அதை என் பொண்ணுகிட்ட அவளோட ஃப்ரெண்டுங்கள்லாம் கேட்டாங்க என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சொ அவளோட ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்லும்பொழுது இவளுக்கு அதற்கப்பறந்தான் வந்து ஓ நம்பளும் கற்றுக்கலாமே இவ்வளோ அழகா நம்ம அம்மாவுக்கே தெரியாதே நம்பளும் கற்றுக்கலான்னு அவளுக்கும் அதற்கப்பறந்தான் அதனோட மனநிலை உருவானுச்சு அதை வந்து என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கும் சொல்லி கொடுங்கம்மா நானும் கற்றுக்கிறேன்னு அப்போ என் பொண்ணுக்கு சொல்லிகொடுத்துட்டேன் அவளும் நல்லா வரைஞ்சு கற்றுக்கிட்ருக்கா